பெட்ரோல் விலை அதிகமாயிருக்கறதுனால் நடுத்தர வர்கம் ஏழை குடும்பத்தினர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி எரிபொருள் அதிகமாக பயன்படுத்தனனால சுற்றுப்புறல் அதிகமாக ரொம்ப மாசுபாடு அடைஞ்சி இன் நம்ம சந்ததி இல்லாமல் அடுத்து வர சந்ததி எல்லாமே அதிக அளவில் பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவில் ரொம்ப தாழ்வான நிலையில் மாறிகிட்ருக்குது இந்த நிலையிலிருந்து மாற்றி வேறு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சு ஏழை எளிய நடுத்தர மக்கள் எல்லாருமே இதை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும் பெட்ரோல் விலையினால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இல்லாமல் வேலைக்கு போறவங்க மற்றபடி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்ருக்கறாங்க உணவு தேவைகள் மற்ற தேவைகள் எல்லாத்தையுமே பொருட்படுத்தினாலும் எரிபொருள் இல்லாமல் எதையுமே பண்ண முடியாத நிலமையில் மக்கள் ரொம்ப அவஸ்தையில இருக்கிறாங்க